தமிழகத்தில் வந்து பின்பற்றப்படும் மதம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாமிய மதம் சீக்கிய மதம் எல்லாம் இருக்குது இதில் வந்து இந்துக்கள் வந்து பகவத் கீதை இந்த மாதிரி வேத புத்தகங்களை எங்கள் அப்பா படிக்கிறாங்க அதே மாதிரி இஸ்லாமிய மக்கள் வந்து குரான் வந்து அவங்களுடைய வேத புத்தகங்களாக வச்சிருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்துவ மத பீப்புள் வந்து மக்கள் வந்து அவங்க பைபிளை வந்து அவங்களுடைய மத நூலாக பின்பற்றுகிறாங்க அதுவும் இல்லாமல் இந்தியா ஒவ்வொரு இதிலையும் இது இல்லாமல் வேறு சில புத்தகங்களும் இருக்குது அது பற்றி எனக்கு ஒன்றும் அவ்ளோவாக தெரியிலை பட் இந்துக்கள் இதில் வந்து இந்த சாம வேதம் யதர்வன வேதம் அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லிகிட்டு நான்கு வேதங்கள் இருக்குது அதை ஒட்டி நிறைய இப்போது இது புதுசாக பல நூல்கள் வந்து நிறையா வந்திருக்கு பட் நான் அதிகமாக வந்து நான் பகவத்கீதை புத்தகங்களை வந்து ஒரு அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அதில் நல்லா கருத்துக்கள் எல்லாமே இருக்குது அதேபோல் மற்ற மத நூட்களிலுமே வந்து மக்களுக்கு வந்து பயன்படக்கூடிய நல்ல ஒழுக்கத்தையும் ஒற்றுமை ஒற்றுமையும் நல்லிணக்கணத்தையும் சொல்லி கூட சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கருத்துக்கள் இருக்குது பைபிள்லேயும் அதே மாதிரி பைபிள்ல வேதாகமும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிலேயுமே நல்ல கருத்துக்கள்லாம் இருக்குது அதை உரிய நல்ல அதை வந்து படித்து படித்து பார்த்தா ஆழ்ந்து படித்திருப்பவர்களுக்கு நமக்கு வந்து அதை பற்றிய புத்தகங்களை பற்றி ஒரு நல்ல இது என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வரும் மேற்கொண்டு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை